ஆ நாங்கள் கேண்டீன் ஓனர் தான்ங்க சொல்லுங்கள் என்ன விஷயம் ஆ சொல்லுங்கள் ஆ திடீர்னு சொன்னால் கொஞ்சம் டைம் ஆகும்ங்களே என்ன பண்ணணும் எவ்வளோ ஆர்டர்

எக்ஸ்டா ஆர்டர் ஆ ஆ ஆ நீங்கள் தொளசண்ட் ருபீஸ் தான் பே பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் எக்ஸ்டா பேமண்ட்டு கொடுங்க எவ்வளோ டைமுக்குள்ள ஆ சரி சொல்லுங்கள் என்னென்ன ஆர்டர் வேணும் ம் எவ்வளோ ஹண்டர்ட் மெம்பர்ஸுக்குமே ஆ ம் சரிங்க

ஆ ஓகேங்க ஆ சரிங்க ஆ ஹண்ட்ரட் மெம்பர்ஸுக்கு செய்யணும்ன்னா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி ஃபைவ் சாப்பிட்லாங்க அந்த மாதிரி தான்ங்க பண்ண முடியும் டுவெண்டி ஃபைவ் மெம்பர்ஸ் எக்ஸ்டா வந்தால் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும்ங்க ஆ சரி ஆ ஆ சரிங்க ஆ சரிங்க நா நாலு ஆட்ரு சொல்லியிருக்கிறீங்க ஆ அமௌண்ட்டு நாலா நாலு ஆர்ட்ரு பண்ணியிருக்கீங்களா நாலு ஐட்டம் ஆ ஆ சரிங்க ஓகேங்க ஓகே ஆட்ரு ஆ சரி சரி ஆ சரிங்க ரெகுலராக இங்கே தான் ஆட்ரு கொடுக்குறீங்க நாங்கள் கேன்சல் பண்ணுறோங்க ஆம் பேசி கொஞ்சம் கொறைச்சி நாங்கள் எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ கொறைச்சி எவ்வளோ குயிக்காக செய்ய முடியுமோ செஞ்சு அனுப்புகிறோங்க ஓகேங்க ஓகே தேங்க்யூங்க